ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க நீங்கள்

ஓகே மேம் இப்போ எப்படி இருக்கு வீங்கியிருக்கா வீக்கம் இருக்கா இல்லை இதாகியிருக்குங்களா பெயின்ஸ் மட்டும் இருக் சரி சரிங்க ஓகேங்க வேறு எதுவும் டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா அங்கே ம் ம் ஓகே சரி சரிங்க ஓகே நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணிங்களா அதில் சரி ஓகேங்க இப்போதிக்கு ரொம்ப பெயின்னாக இருந்துச்சுனா ஐஸ்ஸை வச்சுகிட்டு வாங்க இங்கே வந்துவிட்டு ஸ்கேன் பண்ணுவோம் முதல்ல இங்கே டாக்டர் இருக்காங்க அவங்கள்கிட்ட ஒரு கன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ப ஸ்கேன் பண்ணுவோம்ங்க ஆர்த்தோ டாக்டர் இருப்பாங்க என்னா ஏதுன்னு இது பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு செக்கப் பண்ணிவிட்டு நம்ப ஸ்கேன் பண்ணிவிட்டு சப்போஸ் எதாவது ஃப்ராக்ச்சர் ஃப்ராக்ச்சர் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக எதாவது க்ராக் மாதிரி இருந்துதுன்னா அவங்க இது பண்ணுவாங்க என்னென்ன பண்ணனும் டீட்டைல் சொல்லுங்கள் மேம் அதுபடி நம்ப பண்ணலாம் இப்போ உங்களுக்கு அப்பாய்ன்மெண்ட் போட்றவா இல்லை லேட்டாக வரிங்களா நீங்கள் ம் ஆ ஓகே மேம் கூட யாரும் இருக்காங்களா இல்லை எதுவும் மயக்கம் அந்த மாதிரி வருதுங்களா அப்படிங்ளா சரி சரி தனியாக வராதிங்க சேர்ந்து வாங்க என்ன என்ன ஏதுன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் மேம் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் மேம் டீட்டைல் உங்களுக்கு ரிப்போட்ஸ் கொடுக்குறேன் மேம் நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிணுங்க நான் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஒரு அப்பாய்ன்மெண்ட் போட்டுவிட்றேன்